எங்கள் பகுதியில் வந்து பார்த்தோம்னாங்க இந்த இரண்டு சமூகங்களுக்கு இடையே நடந்த ஒரு சண்டை சச்சரவு அப்படினு பார்க்கும் பொழுதுங்க அடிக்கடிக்கு இந்த கோவில் திருவிழாவில் நடக்கிறதானுங்க அடிக்கடிக்கு திருவிழா வந்துச்சுனாங்க நல்லா ஒன்றுக்கு ஒன்றுக்குங்க இந்த போதை பழக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள்ங்க இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றுக்கு ஒன்றுக்கு வந்து சத்தம் போட்டு சண்டை சச்சரவில் இறங்கிக்குவாங்க ஆனால் அந்தமாரிக்கு பார்த்தீங்கனா நல்லா இருப்பாங்க நல்லா ஒன்று ஒன்றுக்கு ஒன்று அன்னியோனியமாக இருப்பாங்க ஆனால் கோவில் திருவிழான்னு வந்தால் மட்டுங்க இந்த அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்க அப்படி சண்டை போட்டும் கூட சில ஊரில் பார்க்கும் பொழுதுங்க அந்த கிராமம் ரெண்டாக பிரிஞ்சிருதுங்க அந்த கிராமம் ரெண்டாக பிரிஞ்ச போது பார்த்தீங்கனா நம்மளுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்க்கும் பொழுதுங்க சில பேர்த்துக்கு இந்த பேச்சு வார்த்தை எல்லாம் குறைஞ்சு போய்ருதுங்க அடுத்துகடுத்து நல்ல நண்பர்கள் வந்து இருப்பாங்க இந்த கோவில் திருவிழா கடைசியில் வந்து பார்த்தீங்கனா அது பகையாளியாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க